திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது வந்து எல்லாரோடய கனவாகவே இருக்குது ஏனால் அந்தளவுக்கு வந்து இப்போ விலைவாசி ஏற்றத்தினால யாராலையும் சொந்த வீடு வாங்கணும்கிறது வந்து கனவிலேயே இருக்குது வாடகை வீட்டில் தான் இருக்க இருக்கிறாங்க ஏனால் அவங்க வசதி அவ்வளோவுதான் வீடு வாங்கணும்னு பார்த்திங்கன்னா முதலாவது வந்து நமக்கு நிலையான வருமானம் நிலையான வேலை வேணும் அதுபோக பேங்குக்கு போனோம்னா நமக்கு வந்து நிறைய அந்த ப்ரூஃபு நகல்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க அது இல்லாத பட்சத்தில் அவங்களால் வந்து அதை கொடுக்க முடியாதனால லோன் வந்து அவர்களுக்கு சேன்க்ஷன் ஆக மாட்டேங்குது வட்டிக்கு வாங்கறாங்கன்னா அது வந்து அது பத்திரம் வேணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கறனால வந்து சொந்த வீடு வாங்குவது வந்து பொதுவா கனவாகவே இருக்குதுங்க பணம் படைச்சவங்க வந்து ரியல் எஸ்டேட்லியே வந்து வீடு வாங்குகிறாங்க அப்போது பொதுவாக இப்போதைக்கு வந்து வாடகை வீட்டில் தான் எல்லாரும் குடியிருக்கிறாங்க அந்தளவுக்கு தான் அவங்க வருமானம் இருக்குதுங்க வாங்குவோரோடய எண்ணிக்கைனு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஏனால் பணம் இருக்கிறவங்க வாங்கிட்டிருக்காங்க இல்லாதவங்கள் நடுத்தரவாசி மக்கள் நடுத்தரமாகவே இருக்கிறாங்க மேலோட்டத்தில் இருக்கறவங்க மேல் மக்களாகவே இருக்கிறாங்கங்க